ஹலோ தனலெக்ஷ்மி ரெஸ்ட்டாரென்ட்டுங்களா ஓகே ஸோ நான் ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்கறேன் ஒரு ஃபங்க்ஷன்னு ஸோ இப்போ என்னென்ன மெனு இருக்கு நான் அத்தானிலேருந்து பேசுறேங்க

ஸோ லாஸ்ட் டைம் ஒரு கல்யாணத்துக்கு ஆர்ட்ரு கொடுத்துருந்தோம் நல்லா இருந்துச்சு ஃபுட்டு ஸோ அதனால தான் திரும்பி இங்கே ஆர்ட்ரு கொடுக்கலான்ட்டு நினச்சோம் ஸோ அப்டே நான் மெனு மெனு சொல்லுறேன் நீங்கள் எடுத்துக்கங்க ஆ ஸோ வெஜிடேரியனில் சாம்பார் சாதம் ஒயிட் ரைஸ்ஸு ஒரு பொரியல் அதற்கப்றோம் ஒரு அப்பளம் வட பாயாசம் ஸோ நாண் வெஜிடேரியனில் மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி பெப்பர் சிக்கன்னு அதற்கப்பறோம் எலும்பு ரசம் ஃபிஷ் கறி இருந்தால் ஃபிஷ் கறி அதற்கப்றோம் நாட்டுக் கோழி குழம்பு ஸோ இது வந்து நாண் வெஜ்டேரியனில் எடுத்துக்கங்க ஸோ அதற்கப்றோம் ஒரு அறுபது பேர் சாப்பிட்ற மாதிரி ஆ குழந்தைங்க இருக்கிறாங்க ஸோ அதற்கேத்த மாதிரி காரம் இது ப்ளான் பண்ணிக்கங்க ஸோ குழந்தைங்க எதெல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்களோ அந்த ஃபுட்டுக்கு மட்டும் காரம் இல்லாமல் லைட்டாக போட்டு ஸோ மற்றதுக்கு வந்து நீங்கள் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி காரம் தூக்கலாக இருக்கட்டும் ஓகே அதே மாதிரி ஐஸ்கிரீம் சாலெட் ஏதாவது வைக்க முடியுமானு பாருங்கள் சாலெட்டு ப்ளான் பண்ணிக்கங்க ஸோ அதற்கப்றோம் ஃபைனலாக சோடா ஐட்டம் இருந்தால் சோடா ஐட்டம்மு எனக்கு ஆட் பண்ணிக்கங்க ஓகேங்க மேம் ஸோ அமௌன்ட்டு எவ்வளோ ஆகும் இதற்கெல்லான்றது எனக் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டிங்கன்னா நான் இது பண்ணிக்குவேன் ஆ எவ்வளோ அமௌன்ட்டுன்னு ஃபைனலாகதான் கன்ஃபார்ம் பண்ண முடியுங்களா ஸோ அப்ராக்ஸ்மேட்டாக ஏதாவது சொல்ல முடியுங்களா எவ்வளோ ஆகுன்றதை ஃபிஃப்ட்டி தௌசண்ட் ஆகுங்களா ஓகே ஸோ நீங்களே ட்ராப் பண்ணி டெவரி கொடுத்துருவீங்களா இல்லை நாங்கள் வந்து ரிஸிவ் பண்ணிக்கணுமா அதைய டெலிவரி பண்ணிக்கணும் ஓகே அட்வான்ஸ் ஏதாவது பே பண்ணுற மாதிரி இருக்குங்களா ஓகே எவ்வளோ பே பண்ணால் எவ்வளோ பெர்ஸண்டேஜ் இனிஷியலாக கொடுக்கணும் உங்களுக்கு

ஓகே ஸோ நாங்கள் அத்தானி தான் லோக்கல் தான் ஆ இப்போ எப்படி உங்களுக்கு நார்மலாக ஆன்லைனில் பே பண்றதாக இல்லை லைவாக வந்து கொடுக்கணுங்களா ஓகேகே இந்த அக்கௌன்ட் டீடெய்ல்ஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லை ஜிபே நம்பர் இருந்தாலும் சரி எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அமௌன்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஓகேங்களா மேம் ஸோ ஆ இந்த நம்பர்க்கே ஷேர் பண்ணிடலாம் ஓகே ஓகேம்மா ஓகே தேங்க் யூ வெரிமச்